சார் சில பேர் வந்து நாங்கள் வந்து வில்லேஜில் தான் வச்சுருக்கோம் கடை இங்கே சில பேர் பணக்காரங்க வராங்க ஏழையும் வராங்க சில பேர் ஐந்நூறுரூவா செப்பல்னு கேட்றாங்க ஐந்நூறுவா கேட்டுக் காமிச்சாக்க இன்னொருத்தர் இருநூறுவா முன்னூறுரூவா கொடுன்னு கேட்கறாங்க சில பேர் போயிடறாங்க சில பேர்ரொம்ப கஷ்டப்படுறாங்க வரவங்கெல்லாம் வேறு கம்பெனி காமிச்சால் வேணாம் எனக்குக் காமிச்சதே கொடுங்க ஐந்நூறுரூவா செப்பலே கொடுங்க முன்னூறுரூவா குகொடு முன்னூற்றைம்பது ரூபாய் கேட்கறீங்க நாங்கள் அவர்கள்ட்ட ரொம்ப கத்தி கத்தி பார்க்கணும் அவங்களுக்கும் இல்லன்னாக்க கஸ்டமர் போகிறாங்க சில பேர் என்ன பண்றாங்கனால் கடைசியில் நானூறுரூவா நானூற்றைம்பது ரூவாய் கொடுக்கறோம் சில பேர் குடிகாரங்க வர்றாங்க நூறுரூவா கொடு நூற்றைம்பது ரூபாய் கொடுன்னு தண்ணி அடித்தா ரொம்ப சத்தாச்சிக்கிறாங்க அவங்களையும் நாங்கள் வியாபாரம் பண்ற மாதிரி இருக்குது அதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் சில பேர் கம்பெனிகாரங்க கம்பெனி மாமூல் கஸ்டமர் வந்தால் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக போயிடேருப்பாங்க